இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டியில் தான் இருக்கேன் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் இருப்பேன் வெளியே எங்கேயும் போக முடியாது யார்க்கூடையும் அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் இப்போ நான் பூர்வீகம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குப் போனால் அங்கே வந்து எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் சுற்றி பசங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க அதனால் வந்து நான் நிறையா அவங்ககூட நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அது இல்லாமல் நிறையா விளையாடுவோம் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ஓடி ஆடி நல்லா விளையாடுவோம் பல்லாங்குழி ஸ் ஸ்கிப்பிங்கு நொண்டி அது மாதிரி வந்து நிறையா நான் வந்து விளையாடுவேன் அப்புறம் வந்து அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு அது இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஆலமரம்லாம் இருக்கு அங்கே வந்து நாங்கள் நிறையா ஓடிப்பிடிச்சி கண்ணாமூச்சி அது மாதிரி நிறையா விளையாண்டுருக்கேன் அது மாரி தான் விளையாண்டுட்டு விளையாடுவேன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு எங்கள் பூர்வீக வீட்டை வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி எப்போ போவோன்னா எதா திருவிழா வரம்போதோ இல்லை வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ இல்லை வந்து பண்டிகை வரம்போதோ நாங்கள் எங்கள் பூர்வீக வீட்டுக்குப் போவோம் அது வந்து ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்க எங்களால் பார்க்க முடியும் நாங்கள் அப்போ வந்து நிறையா பேசுவோம் நிறையா தெரி நெறையா வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் இப்படி தான் வந்து நாங்கள் வந்து பூர்வீகத்தை வந்து வளர்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தாட்டியும் அங்கே சாமி கும்பிடம்போது எங்கே போவோமோ இல்லையோ பூர்வீக வீட்டுக்குப் போயிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்போ வந்து எங்கள் எங்களோட எல்லா ரிலேஷன்ஸும் அங்கே இருப்பாங்க அப்போ வந்து எங்களோட அன்பையும் எ எங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம் அதான் எனக்கு பிடிக்கும்